டிஜிட்டல் கலையும் நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலை சிறந்தது ஏன்னால் நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலை வந்து நல்ல நேரம் பொறுமையாக அதுக்கான கவனம் எல்லாமே கொடுத்து அதை பண்ணுவோம் டிஜிட்டல் கலைனால் அதில் வந்து பாதி வேலைகள் இப்போ இருக்குது உலகத்தில் வந்து எல்லாமே பண்ணி இருக்குது நமக்கு என்ன தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் வந்து டிஜிட்டல் உலகத்தில் இருக்குது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலை வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கவனமாக செதுக்கப்பட்டது சரிங்களா அதனால் வந்து டிஜிட்டல் கலையை விட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கலையே சிறந்தது